அதாவது முந்தின காலத்தில் எல்லாம் தண்ணி எங்கே பார்த்தாலும் தண்ணி இருக்குது விவசாயம் நல்லபடியாக பண்ணிக்கிட்டிருந்த இப்போ அப்படி இல்லை அதாவது ஒரு இப்போ போர் போட்டாலும் தண்ணி வர்றதில்லை மழையும் சரியாக பேயுறதில்ல அதனால் குழந்த குஞ்சிங்க படிக்கிறதுக்கு ஆசைப்படுது அதுக்கு விதுக்கு ஆசப்படுது அதனால் என்ன பண்ணுறதுன்னா வேற தொழிலுக்கு வேண்டி நாங்கள் வெளியேறணும்மா சூழ்நிலையெல்லாம் வருது என்ன பண்ணுறது திரும்ப மாதிரி விவசாயம் பண்ணால் அந்த காலத்து தொழிலை நாங்கள் பண்ணியே ஆகனுண்டு எதோ ஒன்றோ ரெண்டோ பண்ணிகிட்ருக்குறாங்க மற்றதெல்லாம் இன்றைக்கெல்லாம் வெளியேறவங்க தான் ஜாஸ்தியே தவிர வேற எதுவுமில்லை இந்த காலத்து பசங்க தொழி விவசாயம் பண்ண போகிறதும் இல்லை அவங்குளுக்கு தகுந்த மாரே இந்த தொழிலும் அம அமையாது நாங்கள் ஏரோட்டுவோம் அவங்கள்லாம் இன்றைக்கெல்லாம் ட்ராக்டரு வச்சு இது பண்ணிகிட்டருக்குறாங்க நாமெலாம் ஏரோட்டி கையால் நாற்று நட்டு பண்ணி இருந்தோம் இன்னைக்கெல்லாம் மிஷின் வந்துடுத்தப்பா விவசாயங்களுக்கு ஒன்று ரெண்டோ பணக்காரராக இருக்கிறவங்க பண்ணுறாங்க ஏழைகள்லாம் பண்ண முடியாது அதனால் பார்த்துட்டு எதோ ஒரு வேலைக்கு போலான்ட்டு வெளியேறிடுறாங்க அவ்வளோதான்